என் பேர் ரேவதி நான் அழகரடி ஒன்றாவது தெருவில் இருந்து கால் பண்ணி இருக்கேன் இப்போ இராத்திரி சமைச்சுகிட்ருந்தோம் எனக்கு எரிவாயு தீர்ந்துருச்சு எனக்கு அவசரமாக எனக்கு ஒரு எரிவாயு வேணும் நான் என்னோட ஐடி சொல்கிறேன் என்னோடய நுகர்வோர் ஐடி சொல்கிறேன் ஏழு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இது தான் என்னோடய ஐடி நான் ஏற்கனவே இருந்த முகவரியை வந்து மாற்ற கொடுத்துருந்தேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இன்னும் அது சேராமேயே இருக்குது போன தடவைக்கு முந்தின தடவைல்லாம் பழைய முகவரிக்கே போயிடுச்சு நான் அங்கே இருந்து இதை திரும்ப எடுத்துகிட்டு வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் அவசரம் சீக்கிரமாக எனக்கு வேணும் கொஞ்சம் எனக்கு சீக்கிரமாக கிடைக்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள் இது முகவரி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னால் ஏற்கனவே நான் வந்து நிறையா தடவை சொல்லிவிட்டேன் நிறையா எழுதியும் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் இன்னும் மாறாமேயே இருக்குது அது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சிரமமாகவே இருக்குது அதை கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள் என்னோடய ஐடி ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ உள்ள முகவரியும் சொல்கிறேன் நாலு அழகரடி ஒன்றாவது தெரு மதுரை பதினாறு பின்கோடு ரெண் ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஆறு இது தான் என்னோடய கரெக்டான பின்கோடு இது கொஞ்சம் பாருங்கள் சீக்கிரம் வர்றதுக்கு ஏதாவது பண்ணுங்கள் திரும்பவும் போன தடவை நடந்த மாதிரி அதே தப்பு நடந்துடாம பார்த்துக்கோங்க ஏன்னால் போன தடவைலாம் பழைய முகவரிக்கு போய் அங்கே இருந்து நாங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வந்தோம் அதே மாதிரி பண்ண வேணாம் இந்த தடவை நேராக இங்கே இருக்கிற அதே முகவரிக்கே வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் என்னோடய முகவரியை வந்து புதுப்பிச்சுடுங்க வேறு எதுவும் நான் திரும்ப நேரில் வந்து திரும்ப ஏதாவது பண்ணணுனாலும் நான் வந்து பண்ணிக் கொடுக்குறேன் என்னோடய ஆதாரம் எதுவும் வேணுமா ஆவணகள் எதுவும் வேணுனாலும் நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன் இப்போ உள்ள புதிய முகவரிக்கே கொண்டு வர சொல்லுங்கள் இந்த கொடுத்துருக்க நான் சொன்ன இந்த முகவரியில முதல் மாடியில் இருக்கேன் நீங்கள் கீழேயே வந்து வச்சுட்டு போக வேண்டாம் எனக்கு கிடைக்கற மாதிரி பண்ணுங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போன தடவைலாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப தாமதமாக வந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வேகமாக எனக்கு வந்து இந்த எரிவாயு கிடைக்கற மாதிரி பண்ணுங்கள் வேகமாகவே கிடைக்கட்டும் முகவரியையும் கொஞ்சம் சேர்த்துருங்க இது தான் புதிய முகவரி